ஆமாம்ங்க கடை ஓனரு தான் பேசுறங்க சரி ஓகேங்க சரிங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே டேரக்ட்டாக விவசாயிகிட்ட போய் எடுத்துட்டு வரோங்க அதனால் வந்து எல்லா காய்கறியுமே தரமாக இருக்குங்க அதாவது டெய்லி எங்களுக்கு காய்கறி வரதுனால பழைய காய்கறியை நாங்கள் வச்சுக்கிறதே இல்லைங்க டெய்லியுமே புதுசாகதான் காய்கறிகள் வருங்க ஆமாங்க சார் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்தாங்க இப்போல்லாம் மோஸ்ட்லி பீப்புள் எல்லாமே அதைத்தான் விரும்புறக்கு ஆரமிச்சிட்டாங்க மருந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால எல்லாம் ஆர்கானிக் எதுன்னு கேட்டு வாங்க ஆரமிச்சதுனால எல்லாமே ஆர்கானிக் காய்கறிகளாக வாங்கிட்டுருக்கங்க நாங்கள் டேரக்ட்டாகவே இங்கே விவசாயிக்கிட்ருந்து எடுக்கிறதனால நாங்களே போய் பார்த்து எடுக்குறங்க்கா அதனால் நான் கேரண்டியாக சொல்லுவேன் எல்லாமே நல்ல காய்கறிகள் தரமாக இருக்க ஆர்கானிக் காய்கறிகள்ங்க்கா ஆமாங்க நாங்க டேரக்ட்டாக விவசாயிக்கிட்டே எடுக்குறோங்க ஆமாங்கக்கா ஆமாங்க இப்போ உங்களுக்கே தெரியும்க்கா எல்லா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாயிடுச்சு முதல்ல இருந்ததை விட இப்போ காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்குதுங்க ஆர்கானிக் காய்ன்னாவே உங்களுக்கு ரேட் அதிகமாக வருன்னு உங்களுக்கே தெரியுங்க அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு கஷ்டம்தாங்க நீங்கள் எடுங்க நாங்கள் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணி தரோம் நீங்கள் அப்புறம் போக போக எக்ஸ்டரா எடுக்குறதன்னால அது அப்புறம் பார்த்துக்கலாங்க சரிங்க கண்டிபாகங்க்கா கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க நான் நானும் முடிஞ்சளவுக்கு என்னால் அனுசரிச்சு கொடுக்க முடிஞ்சளவுக்கு கொடுக்குறங்க்கா சரிங்க்கா ஓகேங்க்கா சரிங்க